வீட்டில் தோட்டத்தில் பராமரிக்கிறது எவ்வளவு சிரமம்முன்னு நம்மளும் வேலை செய்ய செய்ய தான் அது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் வீட்டில் தோட்டமாக பராமரிக்கும் போது காய்கறி செடிகள் எல்லாம் வளர்க்கிறது மிக கஷ்டமான வேலை தான் அதுக்கு தேவையான இடம் வேணும் தண்ணி வேணும் பராமரிக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து அதை பாதுகாத்து பராமரிக்கணும் அதை பராமரிக்க பராமரிக்க அந்த செடிகள் வளர்ந்து வரும் போது காய்கறி பூக்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அது வந்து நம்மளுக்கு மிக மலியான விலையில் நம்ம வீட்லேயே பராமரிக்க பராமரித்து அதை ஏன் நம்ம வளர்த்து எடுத்துக்கிறோம் அப்படி தொடர்ந்து செய்யும் போது சில நேரங்களில் காய்கறிகளில் அதிகமாக தேவைப்படும் அது வந்து நம்மளுக்கு வீட்டில் வசதிகள் தேவை அதிகமாகும் அதனால இடம் வசதி தேவைப்படும் தண்ணி அதிகமாக தேவைப்படும் வளர்க்குறதுக்கு உண்டான நேரங்களும் அதிகமாக நம்ம எடுத்து கொள்ள வேண்டியது வரும் அதனால் படிப்படியாக வீட்டில் காய்கறி செடிகள் நம்ம வளர்க்கும் போது அதிக நேரமாக நம்ம செலவழிக்க வேண்டியது வரும் அது தொடர்ந்து நம்ம உணர்ந்து நல்லா வளு வளர்ந்து பிறகு நம்மளுக்குத் தேவையான அனைத்துக் காய்கறிகளும் நல்லா முறையாகக் கிடைக்கும் விளையும் மலிவாக இருக்கும் நம்ம அனைவரும் அந்த உபயோகத்தில் இருந்து எல்லாரும் வளர்ந்து பிறகு நம்ம காய்கறிகள எவ்வளவு மலிமையானது என்று நம்ம உணர்ந்து பார்க்கும் போது நம்ம செலவழித்த அத்தனை நேரங்களும் நம்மளுக்கு மலிவான காய்கறிகள் கிடைக்கிதுனு நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம மிக வேகமாக எல்லா வேலையும் செஞ்சமுன்னால் தொடர்ந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த காய்கறிகளையும் மிக வேகமாகவும் கிடைக்கும் மலிமையானதும் கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையும் அதிகமாக வரும் அதை நம்ம தொடர்ந்து செஞ்சம்முன்னால் வீட்டுத்தில் பராமரிக்கிற செடிகள்லெல்லாம் காய்கறிகள்னால் எல்லாரும் எல்லாம் கிடைக்கிறனால நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது பொருட்களும் அதிகரிக்கும் நம்மளுக்கும் தேவையான செலவுகள் குறையும் நமக்கு படிப்படியாக காய்கறிகள் எவ்வளவு தேவைங்கிறதை நம்ம உணர்ந்து அதையை நம்ம எடுத்து அனைவருக்கும் சேர்ந்து சமைத்து சாப்பிடும் போது எல்லாருக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் ஆனால் நம்ம வலிமையாக உழைக்கும் போது கடுமையாக உழைக்கணும் மலிவான விலையில நம்மளுக்கு கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் மன திருப்தியாகவும் இருக்கும்